எங்கள் ஊரில் உள்ள கிராமத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க எல்லா இளைஞர்களும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சென்னையை நோக்கி தான் வேலைக்கு போறாங்க எல்லாருமே ஒரு ஒரு இப்போ டிபார்ட்மெண்ட் படிச்சியிருக்காங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கனா பக்கத்தில் இருக்க பையன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்காப்ல அவரு என்னா பண்ணுறாருனா டிவிஎஸுங்கிற பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறாப்ல அதே மாரி நிறைய பசங்க இன்னொருத்தர் பார்த்தின்னா பிரபா இன்ஜினியரிங்ஸ் நான் அவரு வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்காப்பில எல்லா இளைஞர்களுமே உள்ளூரில் வேலை பார்க்கறத்துக்கு விரும்பறது கிடையாதுங்க எல்லாருமே வந்து சென்னையை நோக்கி தான் பயணம் செஞ்சிட்யிருக்காங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்திங்க அப்படின்னா ஓசூரில் வேலை பார்க்கறாங்க எல்லாருமே வந்து பா ஓரளவு டிப்ளமோ படிச்சிவிட்டு இப்போ எல்லாருமே வந்து சென்னை சைடு தான் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே சம்பளம் நல்லா கிடைக்கிறதுனால அவங்க உள்ளூரில் உள்ள வேலைகளை அவங் விரும்பறது கிடையா இப்போ நாங்கள் எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கனா எல்லாமே விவசாயந்தாங்க விவசாய நிலோம் இருக்கிறதுனால மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து விவசாயத்தை எடுத்துக்கறத்துக்கு விரும்பல ஏன்னா விவசாயிகள்னாலே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ப வந்து விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு சம்பாரிக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதனால என்னா பண்ணுறாங்க நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எங்க குழந்தைங்க நல்லா இருக்கனும் எல்லாரையும் படிக்க வச்சி சென்னைக்கு வேலைக்கு அனுப்புறாங்க அதுங்கள்கிட்ட இருக்கிற என்னா பிரச்சனைனா சென்னைக்கு வேலைக்கு போறாங்க ஆனால் வந்து சம்பளம் வாங்கறாங்க ஆனால் அங்கே சாப்பாடு சரியில்லை என்ன தான் இருந்தாலும் அம்மா அப்பா கொடுக்கற மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது அதனால கொஞ்சம் அடிக்கடி உடம் சரியாம வருங்க போவுங்க ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியில வேலைக்கு போகிறதுக்கு தான் விரும்புறாங்க அந்த வேலையை தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க இப்போ இங்கே உள்ள எலக்ட்ரிஷன் ஒர்க்கோ இல்லை இந்த மாதிரி பிளம்பர் அந்த மாதிரி வேலைக்கிலாம் இப்போ இளைஞர்கள் போவணுன்னு விருப்பமேப்பட்றது கிடையாது ஐடி ஃபீல்டு தான் ஐடி ஃபீல்டில் நல்ல சல்ரி கிடைக்கிது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அம்பதாயிரோம் சல்ரி கிடைக்கிது அப்படின்னா ஐடி ஃபீல்டில் அழகாக போயிவிட்டு ஏசியில உக்காந்து வேலை பார்க்கறாங்க அதனால எல்லாருமே வந்து சென்னை பெங்களூர் அங்கே மாதிரி சில பேர் பார்த்திங்கனா சிங்கப்பூரில் இருகாங்க சிங்கப்பூர்லையும் நல்ல சல்ரி வாங்கிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்திங்கனா ஒரு லட்சருவாய்க்கு மேலே சல்ரி வாங்கறாங்க அங்கேயே டிப்ளமோ முடிஷ்ட்டு அங்கே போய் டெஸ்ட் அடிச்சிவிட்டு அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கனா துபாய்யில வேலை பார்க்கறாங்க எல்லாருமே வந்து இருக்கிற கிராமத்தில் வேலை பார்க்கணுன்றது கிடையாது இருக்கிற இடத்துலேந்து வேலை பார்க்கணு நினைக்கில எல்லாருமே வெளியூர் வெளி பயணங்களில் சென்று தான் வேலை பார்த்து கொண்டி இருக்கிறார்கள் இப்பொழுது